இப்போது வந்து நம்ம டூர் டூர் எங்கள் ஊருக்கெலாம் வந்தீங்கனா என்ன நல்லா ஃபேமஸ்ஸாக இருக்கும் அப்படீன்னா தோ திரு இந்தமாதிரி டைம்ஸ்லெலாம் திருவிழாலாம் நிறையா நடக்கும் அதுமாரி இப்போ எங்கள் சித்தலூரில் ஒரு ஊர் சித்தலூருக்கெலாம் வந்தீங்க அப்படீன்னா திருவிழா டைம்ஸில் ரொம்ப ஃபேமஸ்ஸாக இருக்கும் நல்ல எப்பையும் நம்ம இது பண்ணாதமாரி இருக்கும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதேமாரி இப்போது சம்மர் டைமு அப்படீன்னா நம்ம ஊட்டி போகலாம் கொடைக்கானல் போகலாம் அந்தமாரி டைமில் தான் அதெலாம் போக முடியும் மற்றபடி ரெயின் டைம்ஸ்லெல்லாம் நம்மளால் போக முடியாது அதேமாரி வெள்ளி மலை அப்படிலாம் பார்த்தீங்கனா கொஞ்சம் இதாகருக்கும் அந்த அந்த இந்த டைமுக்கெலாம் அது நல்லா கரெக்டாக இருக்கும் அதேமாரி இங்கே ஏற்காடு இந்தமாரிலாம் சம்மர் டைம்ஸ்லெல்லாம் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதேமாரி இப்போது எங் எங்கள் ஊருக்கெலாம் மாரியம்மன் திருவிழா அந்தமாரிலாம் திருவிழா டைமில் வந்தீங்கனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்